ஆ வாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஓகே என்ன கம்ப்ளைண்ட் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணனும் ஓகே

அப்படிங்களா சரி ஓகே நான் ஹெச்ஓடியை கூப்பிட்டு நான் பேசுகிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்லம் இருக்கா வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா ஆமாம் ஓகே ஓகேடா நீங்கள் கிளாஸ்க்கு போங்க நான் ஹெச்ஓடியை கூப்பிட்டு வச்சி பேசுகிறேன் இன்னும் டூ டேஸில் உங்களுக்கு சிலபஸ்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் ஓகே ஓகேப்பா ஆ ஹெச்ஓடியை கூப்பிட்டு வச்சி நான் பேசுகிறேன் உங்களுக்கு இன்னும் டூ டேஸில் சிலபஸ்லாம் முடிச்சிடலாம் நீங்கள் இப்போ கிளாஸ்க்கு போங்க நான் ஹெச்ஓடியை கூப்பிட்டு வச்சி நான் பேசுகிறேன் ஓகேவா ஆ ஓகே ஓகே தேங்க் யூ